சரிவிகித உணவுலாம் நாங்கள் சாப்பிட்றோமானு தெரியலை ஆனால் ஹெல்த்தி ஹெல்த்தி ஃபுட்டுங்க தான் சார் சாப்பிட்றோம் ஏன்னா நான் நல்ல ஒரு காய்கறிகள் நானே எல்லாமே பயிரிடுறதால எனக்கு கொஞ்சம் ஒரு ஓரளவு நல்ல ஒரு காய்கறிகள் தான் நான் சாப்பிட்றேன் இப்போ எல்லாத்திலியுமே தரம் அப்படிங்கிறதான் இருக்குமானு தெரியலை எல்லாத்துலேயுமே கலப்படம் தான் இருக்குது தரம் எங்கே இருக்குது தரம் யார் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குறீங்களா எங்கேயுமே தரம் கிடையாதுங்க சார் எல்லாத்திலையுமே ஒரு கலப்படம் தான் எல்லா மா மனுஷனோட மனசுமாதிரி தான் கலந்து கலந்து கலந்து தான் அங்கே எல்லாமே இருக்குது அதில் எப்படி சரிவிகித உணவு இருக்கும் சரிவிகித உணவு எப்படி யார் சாப்பிட்றாங்க எல்லாமே உணவுத உணவு உணவுன்னு சொல்லி எல்லாத்தையும் மருந்தை தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க இதில் எல்லாத்துக்கும் எப்படி போய் சேருதுனு எனக்கும் தெரியலை எனக்கு புரியலைங்க சார் நீங்கள் கேட்குற சரிவிகித உணவு எப்படி ஆரோக்கியம் எப்படி ஆரோக்கியம் இப்போ எங்கே யார் எல்லாம் எந்த யார் தான் வியாதி இல்லாமல் இருக்காங்க சின்னக்கொழந்தைங்களுக்கே கேன்சர் வருதுங்கிறாங்க அப்போ நம்ம என்ன நல்ல உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாமே இது தாங்க சார் எல்லாமே கெமிக்கல் தான் எதுவுமே நல்ல ஒரு தரமான உணவு கிடையாது நம்ம சொல்லிக்கிறோம் அது நல்ல ஃபுட்டு இது நல்ல ஃபுட்டுன்னு எதுவுமே நல்ல ஃபுட்டு கிடையாதப்ப எப்படி சரிவிகிதமாக சாப்பிட்றாங்க அது எப்படி நமக்கு தரமாக கிடைக்கும் எதுவுமே தரம் இல்லைங்க சார் எல்லாமே தரமற்றமாததான் இருக்குது உலகம் எங்கேயோ மாறிக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கும் தெரியலை நன்றி